இப்போ ஈரோடு மாவட்டத்தை பார்த்தோன்னா மெய்னாக கோபியில் பார்த்தோம் கோபிச்செட்டிபாளையத்தில் பார்த்தோன்னா ரெண்டு வாய்க்கால் ஈவென் மூணு குளம் ஒரு ஏரி அண்ட் ஒரு ஆறு இருக்குது ஈவென் இங்கே கோபி கோபின்ட்டு இல்லை ஈரோட்டிலே பார்த்தோன்னா நீர் பற்றாக்குறை வந்து வராது எந்த விஷயத்துக்காக வேணா இருக்கட்டும் ஈவென் விவசாயமாகட்டும் இல்லாட்டி வீடு கட்டுறாங்க வீட்டுக்கு இப்போ மக்களுக்கு வந்து நீர் பற்றாக்குறை வந்து மற்ற மாவட்டங்களோடு கம்ப்பேர் பண்ணும்போது ஈரோட்டுக்கு வந்து கண்டிப்பாக கிடையாது அது மட்டும் இல்லாமல் இங்கே பயிர்களெலாம் பார்த்தோன்னா சீசனுக்கு தகுந்த மாதிரி நிறையா பயிர்கள் பயிரிடுறாங்க ஈவென் கரும்பு கரும்பாகட்டும் மஞ்சளாகட்டும் நெல் அதுபோக வந்து சின்ன சின்ன தானியப் பயிர்கள் எல்லாமே வந்து இந்த ஈரோடு மாவட்டத்தில் வந்து நிறையாவே இருக்குது ஈவென் இது விவசாய நிலம் ஈரோடுங்கிறதே மெய்னாக விவசாயத்துக்காகவும் உரிய நிலம் மட்டும்தான் ஸோ இதில் வந்து இங்கே நீர் பற்றாக்குறைக்கோ இல்லாட்டி விளை நிலச்சலுக்கோ எந்தவித குறையுமே இருக்காது